அம் ஆ தமிழ் நம் தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு இந்த இந்தியாவிலே நம்ம மொழித்தான் தமிழ் மொழித்தான் பழமையான மொழி ப பல சு பல ஸ்கூல்களெலாம் பல பள்ளிகளெலாம் இந்த தமிழ் மொழி இருக்கக்கூடாது சென்னையிலெலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துலேலாம் தமிழ் மொழி இருக்கக்கூடாது தமிழ் பேசக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கவுர்மெண்ட் ஜா கவுர்மெண்ட்லெலாம் அப்படி கிடையாது கவுர்மெண்ட்டில் அப்படி கிடையாது ஃபுல்லாக தமிழ் மொழி தான் இ ஆங்கிலத்துக்கு இடம் உண்டு ஆனால் சென்னையில் த தமிழுக்கு இடம் இல்லை ஆ ஆங்கிலத்துக்கு இடம் உண்டு ஆனால் தமிழுக்கு இடம் இல்லை இங்கே கவுர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆங்கிலத்துக்கும் இடம் உண்டு தமிழுக்கும் எங் இடம் உண்டு ஓல்டு மொழி தமிழ் மொழி